இப்போ நான் செய்யிற திண்பண்டம் எப்படின்னா நாங்கள் நிறையா செய்வோம் அதுவும் தீபாவளி டைம்லலாம் அதிகமாக செய்வோம் முறுக்கு மிச்சரு பாதுஷா மைசூர் பாக்கு லட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா ஸ்நேக்ஸு இனிப்பு காரம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே செய்வோம் அதில் எனக்கு ரொம்ப எது பிடிக்கும் அப்படின்னா பாதுஷா வந்து ரொம்ப பிடிக்கும் பாதுஷா எப்படி செய்யுறது அப்படின்னா கல்லை மாவு எடுத்துக்கணும் ஸாரி கல்லை மாவு இல்லை மைதா மாவு மைதா மாவு எடுத்து அதுக்கு சமமான அளவு மைதா ஒரு கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா சக்கரை ஒரு கிலோ எடுத்துக்கணும் சக்கரையும் ஏலக்காயும் போட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி அதை மைதா மாவில் போட்டு நல்லா பிசஞ்சிக்கிணும் மைதா மாவில் போட்டு பிசஞ்சதுக்கப்புறோம் டால்ட்டா ஊற்றணும் டால்ட்டா ஊற்றி டால்ட்டா தண்ணி ஊற்றி நல்லா மைதா மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு எந்த கட்டியும் இல்லாத பினஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அடிச்செல்லாம் பினயக்கூடாது சாஃப்ட்டாக பினஞ்சி வச்சிக்கணும் சாஃப்ட்டாக பினஞ்சி அப்புறோம் அந்த மாவு வந்து சப்பாத்தி மாதிரி மாதிரி உருட்டி சப்பாத்தி கல்லை போட்டு தேய்ச்சி அதை நம்ம எந்த டிசைன் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பாதுஷான்னா இந்த டிசைன் தான் அப்படின்னுலாம் இல்லை நமக்கு எந்த டிசைன் பிடிக்கிதோ அந்த டிசைனுக்கு கட் பண்ணி அதை எண்ணெய்யில போட்டு எடுத்துக்கணும் அதுக்கு முதவே நம்ப சக்கரை ஓ போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாவு காய்ச்சி வச்சிக்கணும் பாவு காய்ச்சி வச்சி அந்த பாவு காய்ச்சி பாவு நல்லா கம்பி பதத்துக்கு வரணும் கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எண்ணெய்லிருந்து எடுக்கக்கூடிய பாதுஷா வந்து சூடாகவே எடுத்த உடனே நம்ப சக்கரை பாவில் போட்டுரணும் சக்கரை பாவில் போட்டு அது நல்லா பொஸ்ஸுன்னு ஊறுனதுக்கப்புறம் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சிர்ணும் சக்கரை பாவுலிருந்து எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்டே ஒன்னாக வைக்கக்கூடாது அதை எடுத்து தனித்தனி ஒரு பிளேட்டில ஒவ்வொரு தனித்தனியாக வச்சிட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஒட்டாத இருந்தால் பாதுஷா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எனக்கு பாதுஷா வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிப்பியில இடையில ஒன்று ரெண்டு விட்டுப் போயிவிட்டேன்